எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி அந்த கபடி விளையாட்டில் வந்து சேரலாதன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரரை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா எங்கள் பகுதியில் இருந்து போய் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு வந்து உலக அளவில் பேர் வாங்கி விளையாட்டு துறையில் கபடி விளையாடுறதுல வந்து பெரிய பேர் வாங்கியிருக்காரு அப்படினா அது பெரிய ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் அவரை நேராக பார்த்தேன்னா எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கெடைச்சது எப்படி வந்து தோல்விலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க வெற்றி வரும் போது எப்படி இருந்திங்க தோல்வி வரும் போது எப்படி இருந்திங்க அப்படினு நிறைய கேள்வி கேட்கணும் ஏன்னா வரும் காலத்தில் நம்ம பசங்களுக்கு அந்த ஒரு ஒரு குறிப்புகளை நம்ம கொடுக்கணும் அவங்க சொல்கிற ஒரு குறிப்புகள் வந்து நம்ம பசங்களுக்கு போய் சேரணும்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டால் தான் முடியும் கபடி வந்து பெண்களுக்கான விளையாட்டாகவும் இப்போ இருக்குது ஆண்களுக்கான விளையாட்டாக ஒரு காலத்தில் இருந்துச்சு பெண்களுக்கான ஒரு விளையாட்டாகவும் இப்போ இருக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் அதனால கபடி விளையாட்றத பற்றியான ஒரு கேள்விகளும் அந்த அண்ணன்ட்ட கேட்கணும் சேரலாதன் கிட்டே கேட்கணும் கேட்டுட்டு அந்த குறிப்புகளை பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்து பெண் பிள்ளைகளையும் அந்த விளையாட்டில் உலக அளவில் கொண்டு வரணும்